கிராமங்களில் என்ன செய்யலாம் அப்படின்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிப்பாட்டணும் அதே வந்து நிப்பாட்டிட்டு இந்த விவசாயங்கள்ல வந்து ஆளுங்ளை வந்து சேர்க்கணும் இல்லை அவங்க அந்த மாதிரி நடத்துனாங்கனாலும் ஒவ்வொரு பிஞ்சிக்கும் ஆள்களை அனுப்பணும் அனுப்பி இது பண்ணாங்கனா அவங்க ஒரு இரநூறுவா கொடுத்தாங்கனா இவங்க தோட்டத்து காரவங்க ஒரு இரநூறுவா கொடுத்தாங்கனா அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயன்படுற வகையில் இருக்கணும் இந்த வேலைக்கு போய் சும்மா உக்காந்துக்குலாம் அங்க போனா களை வெட்டணும் அப்படின்ற மாதிரி நிலமதான் இப்ப வந்துகிட்டுருக்கு விவசாயங்கள் பாதிக்குது நம்ம அரிசி விலையிலருந்து இதுலயிருந்து நீங்களே பார்த்துருப்பிங்க அவ்வளோ விலையும் கூடி போச்சு இது என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு துறையை நிப்பாட்டிட்டு இவங்க வந்து விவசாயத்துக்கு ஆள் விட்டாங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்